ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு